எஸ்க்யூஸ் மீ சார் மே ஐ கமின் சார் என் பேர் வந்து மணி சார் நான் வந்து ட்ரிபிள் இ ஃபைனல் இயர் படிக்கிறேன் ஆ சார் ட்ரிபிள் இ ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார் சார் எங்கள் ஹெச்ஓடி பற்றி ஹெச்ஓடி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் சார் அவர் இன்னுமும் போஷன்ஸ் முடிக்காமல் இருக்கார் எக்ஸாம்ஸ் வேறு கிட்டே வந்துகிட்டுருக்கு நாங்கள் எப்படி சார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணி எழுத முடியும் சார் போஷன்ஸ்ஸே கம்ப்ளீட் பண்ணலை சார் எங்கள் ஹெச்ஓடி சார் இன்னும் ரெண்டு தான் சார் முடிச்சுருக்காரு இன்னும் மூணு யூனிட் பெண்டிங்கில் இருக்குது சார் ரெண்டு யூனிட் தான் சார் யூனிட் முடிச்சுருக்காரு இன்னும் மூணு யூனிட் பெண்டிங்கில் இருக்குது நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் அவரு கவர் பண்ணிக்கலாம்ப்பா கவர் பண்ணிடலாம்ப்பான்னு சொல்கிறாரு ஆனால் எக்ஸாம்ஸ் வேறு கிட்டே வருது அந்த லாஸ்ட் மினிட்ஸ்சில் அவர்ப் பாடே பட்டுப்பட்டுன்னு எடுத்து முடிச்சுட்டாருன்னா புரியாமல் போயிடுச்சினாலும் டவுட் எப்படி சார் நாங்கள் கேட்குறது யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு தான் சார் நான் சொல்கிறேன் ஆமாங்க சார் அவர் கிட்டே நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் எப்படி சார் போஷன்ஸ் சீக்கிரமாக கவர் பண்ணுங்கள் எங்களுக்கு எக்ஸாம்ஸ்ஸு டைம் கிட்டே வந்துருச்சுன்னா நாங்கள் எப்படி சார் டவுட்டெலாம் க்ளியர் பண்ணமுடியும்ன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் ஆ அதுதான் சார் நாங்கள் இந்த நேரடியாக உங்களை பார்க்க வந்திருக்கோம் இல்லை சார் அதாவது நம்ம நேராக நேராக வந்து இப்போ ப்ரின்ஸ்பல் சார் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம ரெண்டு மூணு வாட்டி சொல்லிப் பார்க்கலாம்ன்னு நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவான்னு அதுக்கு தான் சார் இப்போ வந்திருக்கோம் ஸோ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து முடிச்சுவிட சொல்லுங்க சார் அவரை போஷன்ஸ்ஸை சீக்கிரமாக சார் இன்னும் டூ சரியா டூ மந்த்ஸ் இருக்குதுங்க சார் பவர் சிஸ்டம்மு இன்னும் மூணு யூனிட் முடிச்சுட்டா தியரி தான் சார் வரும் தியரி தான் சார் வரும் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சார் நாங்கள் யாரும் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் ப ஓகேங்க சார் சார் இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட் சார் நாங்கள் தான் சார் நாங்கள் தான் சொன்னோம்ன்னு சொல்லிட்டு அவர் கிட்டே சொல்லாதீங்க சார் அப்புறம் இன்டெர்னல் மார்க்கில் கை வச்சுடுவாருங்க சார் சரிங்க சார் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் சரிங்க சார் ஓகே சார் நான் க்ளாஸ்ஸுக்கு போகிறேன் சார் பாய்